ஹலோ யார் ஆ சொல்லுங்கள்

ஆ ஆ இருக்குது உங்களுக்கு எந்த ஆ இருக்குங்க ஆ இருக்குது காஞ்சிபுரம் பட்டில் இருக்குது எந்த மாதிரிக்கி வேணுமோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது எங்கிட்ட ஆ இருக்குது ஆ உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டிஸ்கௌண்ட் பண்ணி தருவோம் ஆ ஆ இருக்குது ம் சரிங்க ஆ நீங்கள் பா ஆ பண்ணி தரேன் நீங்கள் வாங்க உங்களுக்கு டிஸ்கௌண்ட் பண்ணி தரேன் கம்மியாகவே பண்ணி தரேன் நான் அட்ரஸா நான் உங்களுக்கு வாட்ஸ்ஆப்பில் செண்ட் பண்றேண்ணா இல்லை நீங்கள் நேராக நேராக வந்துடுங்க நேராக வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன இருக்கோ அது வந்து வாங்கிக்கங்க நீங்கள் எல்லா துணியும் நல்லாயிருக்கும் பட் பட்டு துணி காஞ்சிபுரம் பட்டும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கோங்க இந்த கம்மி தரேண்ணா ஆ எல்லாமே இருக்கும் காஞ்சிபுரம் பட்டு ஸேரி ஆ வேட்டி பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோருக்குமே இருக்கும் ஆ எல்லாமே எல்லாமே இருக்குது ஆ

ஆ ம்ம்

நீங்கள் அட்ரஸ் நான் கொடுக்கறேன் உங்களுக்கு வாட்ஸப்பில் அனுப்புகிறேன் நீங்கள் நேராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் இல்லை நாங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோம் அது நிறைய ஆ ஆமாம் ஆமாம் அதிகமாக அதிகமாக வாங்கிற மாதிரி இருந்தால் நாங்களே வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் உங்களுக்கு கம்மியாகவும் பண்ணி கொடுத்துடுவோம் நாங்கள்

ஆ எங்களுக்கு கேஷாக கொடுத்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் பே பண்ணாலும் சரி இல்லை இல்லை அந்த இல்லை ஆ அது இல்லாட்டி நீங்கள் கையில் கேஷாகவே கொடுத்துடுங்க ம் சரிங்க ஆ ஆ ஓகே ஆ சரி ம் ம் ம் சரிங்க ம் ம் தேங்க்யூங்க